தமிழ் கற்றது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தமிழ் ரொம்ப பிடிக்கும் மத்த லாங்வேஜை விட தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழில் வந்து நிறைய மத்த ஸ்டேட்டுக்கெல்லாம் போனால் வந்து லாங்வேஜின்றது வந்து ஒரு பெரிய மைனஸாக தான் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் தமிழ் ஒன்று இருந்தால் போதும் எங்கேனாலும் போய்ட்டு வந்துடலாம் தமிழ்நாட்டுக்குள்ள மத்தப்படி எந்த லாங்வேஜும் இங்கே வந்து தேவைன்றது கிடையாது அதனால தமிழ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ எங்க நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எங்கள் மிஸ்ஸோ மிஸ்ஸு தான் எனக்கு வந்து தமிழில் வந்து ரோல் மாடலாக இருந்திருக்காங்க நல்லா சொல்லி தருவாங்க தமிழ் அதேமாதிரி ஒரு பாடமாக இருந்தாலும் கதையாக அதை சொல்கிறது வந்து தமிழை நம்ம அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டடாக கேட்போம் அப்படின்றப்ப தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் பேசுகிறவங்களையும் ரொம்ப பிடிக்கும் இங்கிலீஷ் பேசுறதை விட தமிழ் பேசுகிறதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லோரையும் தமிழில் பேச சொல்லிதான் சொல்வேன் வீட்டில் இருந்தாலும் சரி தமிழில் தான் பேசுவோம் அதனால தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் மொழி